எனக்கு என்னோடு பிறந்தது ஆறு பேர் அண்ணன் தம்பி அதில் வந்து நான் ஒரே பொண்ணுதான் அதனால் எங்கள் நான் ஒரே பொண்ணாக இருக்கிறதுனால எங்கள் அண்ணனும் எங்கள் தம்பிகளும் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதே மாதிரி எங்கள் அம்மாவும் என்ட்ட ரொம்ப பாசமாக என்னை வந்து திட்டினதே கிடையாது எங்கள் அம்மா வந்து என்னை சீன்னு சொன்னதே கிடையாது அந்தளவுக்கு பாசமாக இருப்பாங்க அப்பறம் எங்கள் அண்ணனுக்கு வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிட்டாங்க எங்கள் அண்ணி ஒரே பொண்ணுதான் அவங்க அவங்க வீட்டில் ரொம்ப செல்லமாக இருந்தவங்க இங்கே வந்து இங்கே ஆறு பேருக்கும் சமைத்து போடுவாங்க ஆறு பேரும் ஒன்னாக உக்காந்துட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டனாக்கா எல்லோருக்கும் பரிமாறுவாங்க நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு பாதியை போட்டுட்டு மீதி மிச்சத்தைலாம் வெச்சிட்டு ஓடிடுவோம் அப்போ எங்கள் அண்ணி அதல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க எங்களை வந்து ஒரு பெற்ற தாய் மாதிரிதான் பார்த்துக்கிட்டாங்க அதனால் ரொம்ப செல்லமாக இருந்தேன் அப்பறம் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துலியும் எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப தங்கமானவங்களாக எனக்கு அமைஞ்சாங்க அவங்களும் என்னை இன்றைய வரைலியும் என்னை ஒன்றுமே திட்டினதே கிடையாது ரொம்ப பாசமாக ரொம்ப நல்ல மாதிரியாக வெச்சிருக்காங்க அதேமாதிரி எனக்கு ஒரு கொழுந்தனார் அவுங்களும் இன்றைய வரைலியும் அண்ணன் தம்பிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது ஒற்றுமையாகவும் அண்ணன்ட்டு ஒரு பாசமாகவும் இருப்பாங்க நாத்தனார் ஒருத்தங்க அவங்களும் நாத்தனாருங்கிற ஒரு கொடுமையே கிடையாது எனக்கு ரொம்ப நல்லவங்க அதுமாதிரி எங்கள் மாமியாரும் ஒரு பெற்ற பொண்ணு மாதிரிதான் எனக்கு சமையலெல்லாம் கல்யாணம் ஆன புதுசில் தெரியலன்னா கூட இப்படிதாம்மா பண்ணணும் இப்படி செய்யணும்மா அப்படின்னு சொல்வாங்க அதை எல்லாம் நான் கற்றுக்கிட்டு எங்கள் வீட்டு சமையலோடு இங்கே இவங்களுக்கு சொல்லி கொடுத்ததையும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்பறம் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளதான் பிறந்துச்சி அந்த பொண்ணை வந்து என் கூட பிறந்த கடை குட்டி தம்பிக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் தம்பி வந்து ரொம்ப பாசமாக அவங்களும் இந்த வீட்டில் பெற்ற புள்ளை மாதிரியே என்னோடயே இருந்து எல்லாம் பார்த்துகிட்டாங்க இப்போ பிள்ளைங்க படிப்புக்காக வெளி ஊருக்கு போய் பசங்களை படிக்க வெச்சிட்ருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் என் தம்பிக்கும் எங்கள் பொண்ணுக்கும் பிள்ளைங்க அந்த பசங்கள்லாம் படிக்கிறதுனால வெளியில் இருக்கிறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தட இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தட எங்களை பார்க்குறதுக்கு வருவாங்க வந்தாக்கா எல்லாம் சேர்ந்துட்டு ஒன்னாக சமைத்து சாப்பிட்றது டிஃபன் பண்ணி சாப்பிட்றது எல்லாம் பண்ணுவோம் டிஃபன் பண்ணும்போது கொல்லையில் ஒரு மாமரம் இருக்குது அது கூட அதுக்கு அடியில் போய் எல்லோரும் உக்காந்துகிட்டு இந்த டிஃபன் சாப்பிட்டுகிட்டே எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு அப்பறம் வயலுக்கு கூட போய் பார்த்துட்டு எல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருந்துட்டு வருவோம் எப்பயாவுது வெளியில் அழைச்சுட்டு போய் சினிமாவுக்கு அழைச்சுட்டு போவாங்க எதா பொருட்காட்சின்னா எல்லாம் ஜாலியாக போய்ட்டு வருவோம் அப்பறம் இங்கே ஒரு பீச் ஒன்று இருக்குது கொஞ்ச தூரத்தில் அங்கே கூட அழைச்சுட்டு போய் நல்லா பேசிவிட்டு ஜாலியாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்துவிட்டு வருவோம் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்